ஹலோ ஆமாம் மீன் கடை தான் உங்களுக்கு என்ன என்ன வேணும் என்ன மீன் வேணும் வஞ்சரம் வஞ்சரம் மீன் இருக்குது சீர் மீன் இருக்குது கிங் ஃபிஷ் இருக்குது என்ன மீன் உங்களுக்கு வேணும் சரி ஏ வில எவ்வளோக்குள்ள பாக்கிங்க நீங்கள் வில வந்து வஞ்சரம் மீன் வந்து ஆயர்ரூபா ஒரு கிலோ சீல் மீன் ஒரு கிலோ வந்து எந்நூறுவா கிங் ஃபிஷ் வந்து ஒரு கிலோ முந்நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு எந்த மீன் வேணும் சொல்லுங்கள் சரி வெட்டி தரணுமா ஆ சரி வெட்டி தாரோம் ஆ ஆ சரி வெட்டி க்ளீன் பண்ணித்தாரோம் வில வந்து மீன் விலலாம் இப்போ ரொம்ப அதிகம் என்ன செய்ய அதனால் இப்போதிக்கி இந்த வில தான் ஐஸ் மீன்லாம் இல்லை உடன் மீன் உடன் மீன் ஆமாம் ஆ வேற மீன் என்கிட்ட இப்போதிக்கி இந்த மீன் தான் இருக்குது பெறகு வந்தால் வேற மீன் வருதா வந்தால் பார்த்துட்டு சொல்கிறோம் ஆ நாளைக்கு வந்தால் பார்த்து சொல்லுதேன் ஆ சரி ஆ ஆ அது வந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு ஆ கணவாய் வரும் நாளைக்கு தான் வரும் ஆமாம் சொன்னால் வரும் ஆ நீங்கள் எவ்வளவு வேணும் இந்த வில உங்களுக்கு சரி தானான்னு கே சொன்னிங்கன்னா நான் வீட்டுக்கு கொடுத்துவுடுவேன்

ஆ சரி ஆகட்டும் வாங்க